நான் வந்து எனக்கு என்ன விருப்பம்னால் பேனாவின் மூலம் எழுதுவது தான் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது ஏன்னால் அது மூலயமா எழுதும்போது நம்மளுக்கு நிறைய சிந்தனைகள் ஏற்படும் இப்போ புதிய புதிய கருத்துகளெல்லாம் நம்மளுக்கு வந்து தோணும் இப்போ ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்தாங்கன்னா இப்போ லேப்டாப்பு அதெல்லாம் எழுதணும்னால் சும்மா நம்ம எதையோ பார்த்து டைப் பண்ணிணோம் இல்லைனா வந்து ஏதோ கட கடனு டைப் பண்ணுற மாதிரியே தோணும் ஆனால் வந்து நம்ம தாள்களில் எழுதும்போது ரொம்ப யோசித்து சிந்தித்து ரொம்ப யோசித்து யோசித்து எழுதுவோம் நம்ம அதனால் புதிய புதிய கருத்துக்கள் நம்மளுக்கு தோணும் புதிய சிந்தனைகள் தோணும் ஏன் எதற்கு அப்படின்ற கேள்விகளெல்லாம் ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்மளுடைய கற்பனை திறன் வளர்வதற்கும் ரொம்ப இதாக இருக்கும் ஒரு உறுதுணையாக ஒரு துணையாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இப்போ பேனாவின் மூலம் எழுதுவதால் நம்மளுக்கு வந்து ஒரு ச எப்படி நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிறபோது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் நம்ம எழுதுனதை திரும்ப படித்து பார்க்கும்போது நம்ம எப்படிலாம் எழுதியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ளே இவ்வளோ ஒரு திறமையா அப்படின்ற மாதிரிலாம் தோணும் அதனால் வந்து அது ரொம்ப எனக்கு பிடிக்கு விருப்பமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து என்ன மாற்றங்கள் ஏற்படுதுனால் அதுதான் இப்போ இந்த லேப்டாப்பு அதுக்கப்புறம் வந்து அந்த தட்டச்சு அதெல்லாம் வந்து வந்திருக்கும் பொழுது அது வந்து என்னென்னா நம்மளுடைய சுமையை குறைக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னால் இப்போ எ தாள்களில் எழுதி வைக்கும்போது நாளைக்கு ஏதாவது டேமேஜ் ஆனாலோ வேறு ஏதாவது ஆனாலோ நம்மளால திரும்ப பெற முடியாது ஆனால் வந்து இப்போ லேப்டாப்பெல்லாம் இதுமாரி வந்து பதிவு பண்ணும் பொழுது அது நம்ம சே வந்து சேகரித்து வச்சு திரும்ப நம்ம எப்போ வேணுமோ அது வந்து மெமரி கார்டில் வச்சுருந்தோம்னா திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு மாற்றமாக நான் நெனைக்கிறேன் அதுக்கப்புறம் அப்பெலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் எழுத்தாணி மூலம் வந்து ஓலைச்சுவடில எழுதி வச்சுருப்பாங்க பேனாவில் தாளில் எழுதி வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு நாளடைவில் அது என்ன ஆகுதுன்னால் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது லேப்டாப்பில் அந்த மாதிரிலாம் நம்ம எழுதி வைக்கும்பொழுதோ இல்லை டைப் இப்போ மொபைலில் டைப் பண்ணும் பொழுது நம்ம அதை வந்து எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னால் இப்போ யாருக்காவது அனுப்புணும்னால் டக்குனு அனுப்பி விட்ரலாம் அந்த செய்தியை அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்ம வந்து அதை மெசேஜை வந்து சேவ் பண்ணி வச்சு பார்த்துக்கலாம் அதனால வந்து இதுதான் வந்து இப்போ வந்து அது ரொம்ப வந்து ஒரு செய்தியை வந்து விரைவாக சொல்கிறதுக்கோ இல்லை நம்மளுடைய நினைவுகளை பதிவு பண்ணுறதுக்கு அது ஒரு துணையாக இருக்குது